என்னோடைய அப்பா காலத்தில் எல்லாருமே விவசாயம் செஞ்சு தான் சாப்பிடுட்ருந்தாங்க ஏன் அப்படின்னா அப்போ வேலைவாய்ப்பும் கம்மி போக்குவரத்து வசதியும் கம்மி வேலைவாய்ப்பும் கம்மி அதனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க குடும்பமா சேர்ந்து விவசாயம் பண்ணி அதை வச்சு வந்த வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஒட்டிக்கிட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட் இருந்தாங்க இப்போ இருக்கிற காலத்தில் இப்போ போக்குவரத்தும் அதிகமாயிடுச்சு வேலைவாய்ப்பும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி ஆயிடுச்சு அப்புறம் கல்வி வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து ஈஸியாகவே கிடச்சிருது ஆனால் அப்போ கிடைக்கிறதில்ல இப்போ எல்லாரும் படிச்சு முடிச்சிவிட்டு எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிறாங்க வேலைக்கு போனா வந்து ஒன்னாம்தேதி ஆனால் சம்பளம் ஏழாம்தேதி ஆனால் சம்பளம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குடும்பத்தை ஓட்டிறாங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கையையும் அப்பப்போ நடந்துருது விவசாயத்தில் அப்படி கிடையாது ஒரு விவசாயி ஒரு வயலில் வந்து இப்போ பயிரிட்றான்னா அவன் அந்த ஆறு மாத காலம் வரையும் கஷ்டப்படணும் அவனோடைய முதல் போட்டு அவனோட வேர்வை சிந்தி அப்படி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவனோட லாபமும் எடுக்க முடியும் அவனோட முதலீட்டியும் சேர்த்து எடுக்க முடியும் அப்போ அந்த ஆறு மாதம் வரையும் அவன் கஷ்டப்பட்டுகிட்டு அவனோட இருக்கிற கை காசெல்லாம் போட்டு ஸ் எல்லாமே செஞ்சிகிட்டு அவனுக்கு ஒரு ஊதியமே இல்லாம வேலை பார்க்கற மாரி இருக்கும் அதனால வந்து அதை யாரும் விரும்புறது கிடையாது இன்னொன்று விவசாயங்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான் ஆனால் அதனாலையும் இப்போ இளைஞர்கள் வந்து அதை விரும்புறது கிடையாது உழவன் சேத்தில் கால் வைத்தால் தான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும் என்று முன்னாடியே சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ யாருமே இளைஞர்கள் வந்து அதை விரும்புறது கிடையாது ஏன்னா வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையே அவங்க நடத்தியிட்டே இருக்கணும் ஏ இப்படிலாம் நம்ப வந்து விவசாயத்தை கண்டுக்காமே இருந்து விட்டா பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் யாருக்குமே சாப்பாடு இருக்காது யாருக்குமே சாப்பாடு இல்லை எந்த பொருளுமே இல்லை எல்லா விலவாசியும் ஏறிட்னா நம்ம மற்ற நாடுகள்லந்து நம்ப கடன் வாங்கி தான் எல்லாமே பண்ணுற மேரிருக்கும் மற்ற நாள்லேந்து நம்ம கடன் வாங்குனா அந்த நம்ம கவர்மெண்ட்டு வந்து நமக்கு வந்து எல்லா விலவாசியும் அதிகமாக தான் ஏற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியெல்லாம் இல்லாம இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்ணோன்னா நம்மளோட நாட்டில் வந்து கடனும் கறையும் அப்புறம் எல்லாருக்கும் பொருளாதாரமும் எல்லாருக் கம்மியாக கெடை எல்லா விலவாசியும் கம்மியாகவும் கிடைக்கும் இது தான் என்னோடைய கருத்து